தமிழ்மொழி அப்டின்றது உலகத்தில் முதலில் பிறந்த மூத்த மொழி மற்றும் செம்மொழியாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது அதோடய தொடக்கக்காலத்தில் இருந்தே மற்ற மொலிகளில் மற்றும் கலாச்சாரத்தோடய தாக்கத்தினால எப்படி மாறிருக்கு அப்படின்னு கேட்டா அது மற்ற மொழிகளோட தாக்கம் பெற்றிருக்கா அப்படின்றதே எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது அப்படி தாக்கம் பெற்றிருக்கும் அப்படின்னு ஒரு உண்மை இருந்தது அப்படின்னா

எந்த ஒரு மோசமான மாற்றத்தையும் பெறலை அது எப்பவுமே தனித்துவமாக எப்போயும் தலை நிமிர்ந்து நிற்குற மாதிரி தான் நின்றுக்கிட்ருக்குன்னே சொல்லலாம் என்ன தான் பிறமொழியின் தாக்கம் வந்தாலும் தமிழ் தன்னை எப்போழுதுமே புதுப்பித்துக்கொண்டே இருக்கின்ற ஒரு மொழி அறிவியல் தமிழ் கணினித்தமிழ் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது புதுசு புதுசாக வார்த்தைகள் எல்லாமே கண்டுபிடிச்சுட்டு நம்ம தமிழில் ஆட் பண்ணிக்கிட்டே தான் வர்றோம் நம்ம தமிழ் எண்கள் இதெல்லாமே வந்து மற்ற மொழிகளில் எப்படி இருக்குமோ அது தெரியாது பட் எனக்கு என்னுடைய தமிழ்மொழி ரொம்ப பிடிக்கும் தாக்கம் ஏற்பட்டு மாறியிருக்கு அப்படின்றது வந்து எப்படி மாறியிருக்குன்னா சமஸ்கிருதம் மொழியினால் மாறியிருக்கும் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது அப்படி எப்படி மாறினாலும் அதனுடைய தனித்துவம் அப்படின்றது இன்றைக்கும் நிலைச்சி நிற்கிது அவ்வளோ தான் வேறு எதுவும் தமிழில் சொல்கிற அளவுக்கு இல்லை நம்ம மொழியிலே ரெண்டு வழக்கு எழுத்துக்கள் முறையெலாம் இருக்குது தமிழ் பிராமி சொல்லுவாங்க வட்டெழுத்துன்னு சொல்லுவாங்க அப்புறம் தமிழ் எழுத்துக்கள்ன்னு சொல்லுவாங்க நம்ம இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஒரு வெர்ஷன் அது வந்து ராஜ ராஜ சோழன் காலத்தில் இருக்கிற கல்வெட்டுகளில் இருந்து கிடைச்சிது தமிழை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் பட் இப்படிதான் மாறி இருக்கும்ன்னு எனக்கு தோணுது அவ்வளோதான் இதுதான் இதுதான் என்னோடய ஆன்ஸர்